தமிழ்நாட்டில இருக்கிறதுலையே சின்ன மாவட்டம்னா அது பெரம்பலூர் மாவட்டம் தான் கண்டிப்பாக இருக்கும் இங்கே வந்து எஜுகேஷன் கல்வியெலாம் எப்படி இருக்கும்னால் மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இங்கே வந்து ஸ்கூல்ஸ் காலெஜஸ்யெலாம் நிறையவே இருக்கும் மோஸ்ட்லி இந்த சைட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நிறைய பேர் படிப்பாங்க பெரம்பலூர்லேயே கூட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பெரிய ஸ்கூல் இருக்குது ஆனால் அங்கேயுமே நிறைய பேர் படிக்கிறாங்க அங்கே வந்து எ எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கும்னால் நல்லாவே இருக்கும் ரிசல்ட் பார்த்தாலுமே மற்ற மாவட்டங்கள்ல கம்பேர் பண்ணும் போது பெரம்பலூர்ல வந்து இந்த பப்ளிக் எக்சாம் டைம்லயெலாம் செகண்ட்டு தேர்ட் அந்த மாதிரி கூட வந்திருக்காங்க மாவட்டம் தான் சின்னதே தவிர இங்கேயும் கல்வி நல்லாவே இருக்கும் இங்கே வந்து ஒரு காலேஜ் அந்த மாதிரி பார்த்தா தனலெட்சுமி சீனிவாசன் காலேஜ் இருக்குது இது இந்த சைட் இருக்கிறதுலையே கொஞ்சோம் பெரிய காலேஜ்ன்னு சொ பெரிய காலேஜ்ன்னு சொல்லலாம் ஃபேமஸ்ஸான காலேஜுன்னும் சொல்லலாம் எஜுகேஷன் சிஸ்டம் கூட நல்லா தான் இருக்கும் வேறு பார்த்தோம்னா பக்கத்தில் ரோவர் காலேஜ் இருக்குது இந்த சைடு வேறு என்ன இருக்கும்னா திருச்சியில கே ராமகிருஷ்ணா மேம் காலேஜ் இந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கேயே கூட ஒரு ராமகிருஷ்ணா இருக்குது ஆனால் அது அவ்வளோ பெரிய காலேஜ் இல்லை கொஞ்சம் சுமாரான காலேஜ் தான் வேறு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்லேயும் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள விட பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களோட நாலேஜ் வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா இன்னமுமே கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து என்னதான் நிறையா புதுசாக ஸ்கில்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் சேன்ஜ் பண்ணிகிட்டு மாற்றிட்டு வந்தாலுமே தவிர கவம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து இன்றைக்கும் அவ்வளோக்கும் யாருக்கும் அந்த இது வரலை ஆனால் இங்கே வந்து இப்போது முன்னருந்ததுக்கு இப்போது பரவாயில்ல முன்னெல்லாம் வந்து அவ்வளோக்காக யாரும் ஸ்கூல் போக கூட மாட்டாங்க ஆனால் இப்போது மோஸ்ட்லி எல்லோருமே அது கவர்மெண்ட் ஸ்கூல்க்கு போறோவங்கல்லாம் நிறையா பேர் இருக்காங்க

அந்த மாதிரி காலேஜ்னு பார்த்தாலும் காலேஜ் வந்து மோஸ்ட்லி பேரெண்ட்ஸெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் சூஸ் பண்ணும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தா ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போதெலாம் எல்லோருமே மோஸ்ட்லி கொஞ்சோம் மிடில் கிளாஸ் பேமிலி அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க ஏன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சோம் நிறையாவே அப்டேட்டாக இருக்குது முன்னே இருந்ததை விட இப்போ நான் நான் இப்போது வந்து நிறையாவே புது புது திட்டங்கள்லாம் வந்துருக்குது நிறையாவே எஜூகேஷனல் சிஸ்டம் மாறிகிட்டு இருக்குது சோ இப்போது இந்த காலத்தில் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈகுவலாக கவர்மெண்ட் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனாலேயே மோஸ்ட்லி பேரெண்ட்ஸ் எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்கூலிலையே ப்ரீஃபர் பண்ணுறாங்க காலேஜஸ் பார்த்தா இந்த சைடு வந்து இன்ஜினீயரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி நிறையா இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது ஆனால் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜ்ஸ் கிடைக்காதவங்க தான் பிரைவேட் காலேஜ் வந்து சேர்ந்துருப்பாங்க இப்போது இந்த சைடு கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தா குரும்பலூர்ல மட்டுந்தான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது வேறு எங்கேயும் அரியலூர்ல இருக்குது அப்புறோம் வேறு எங்கேயும் இல்லை ஆனால் இங்கே இருக்கிறதுலையே கொஞ்சோம் கல்வி நல்லாயிருக்கும்னா தனலெட்சுமி சீனிவாசன் கல்லூரியில கொஞ்சோம் கல்வி நல்லாயிருக்கும் அவங்க வந்து கொஞ்சோம் எல்லாமே நல்லாவே சொல்லி தருவாங்க காலேஜ் எப்படி இருக்கும்னால் அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் படிக்கிறதும் சரி வேலைக்கு போகிற பிளேஸ்மெண்ட் ஸ்டேண்டிங் அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும்